தேர்தல் நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒலிப்பெருக்கியெலாம் வச்சிக்கிட்டு ரொம்ப சத்தமாக வந்து அவங்களுக்கு உண்டான வாக்கு சேகரிப்பு நடத்தும்போது வந்து பெரியவங்க உடல் நிலை சரியில்லாதவர்கள் தேர்வுக்கு செல்லும் குழந்தைகள் எல்லோருமே வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்க எப்படி சிரமப்படுறாங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து படிக்கிறதில் ரொம்ப சிரமம் தேர்வு நேரமாக இருந்தால் அதுவும் மிக சிரமம் உடல்நிலை சரியில்லாத வயது மூத்த மூத்தவர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால அந்த ஒலிப்பெருக்கியில பேசுகிறது கொஞ்சம் கொறைச்சி இது பண்ணலாம் அதோட இல்லாமல் கட்சிகளுக்குள்ளே போட்டி பொறாமையினால் வரும் சண்டைகள் இதெல்லாம் மிக சி ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஸ்டமாகவும் சிரமமாகவும் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்ததுதுன்னா கொஞ்சம் அமைதியான முறையில் தேர்தல் நடந்ததுதுன்னா ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அதேப்போல இந்த தேர்தல் நேரங்கள்ல வந்து பணம் வழங்குதல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிரமமாக இருக்குது அவங்கள்லாம் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறமாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அது வந்து நடக்கக்கூடாது அது மற்றும் மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரங்கள்ல அங்கே வரிசையில் நின்று எல்லோரையும் வந்து நல்லா ஓட்டு போடுறமாரி பார்த்துக்கணும் வெயில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அந்த இடத்துல கூடாரம் அமைக்கிறது ஒரு தண்ணீர் வசதிகள் செய்வது அதாவது வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய வேண்டும் ஏன்னா அவங்க வெயில்ல நிற்கிறாங்க மதிய நேரத்தில் தண்ணிர் கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அந்தமாதிரி சிரமங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்தமாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கொஞ்சம் கணக்கிட்டு அனைத்து உதவிகளையும் செய்யணும் எந்த சிரமமும் இல்லாமல் தேர்தல் நேரங்கள்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லோரையும் நல்லபடியாக வந்து கவனிச்சிக்கணும் வாக்காளர்கள் நல்லபடியாக கவனிச்சிக்கணுங்கிறத நான் இந்த இதில் நான் தெரிவு படுத்திக்கிறேன்